ஹலோ நீங்கள் சகாயம் ட்ராவல் ஏஜென்சீஸ்ஸா நான் அரியலூர்லேந்து டேக்சி வேணும் மேலப்பத்தூர் ம சுந்தரேஷ்வரர் கோயிலுக்கு வந்து சுற்றிப் பார்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து என்ன அரியலூர் பஸ்ஸ்டாப்பில விடணும் எவ்வளோவு வருங்க நான் மட்டும்தான் ம் ம்

ம் ம் ஆ சரி பரவால்ல ம் அங்கே பத்து மணிக்கு மேலே வருவோம் ம் ஆ ம் ஆ ஆ சரி ஆ சரி ஆ ரொம்ப நன்றி ஆ சரி சரிங்க ம் சரி தேங்க் யூ டி